நாங்கள் ஆற்றுக்கு மீன் பிடிக்க போகணுன்னா தூண்டில் எடுத்துட்டு போவோம் தூண்டில் எடுத்துகிட்டு போகிற போனோன்னா அதுக்கு வந்து மண்புழு தேவை மண்புழு அந்த முள்ளில் குத்தி வீசுனோன்னா மீன் வந்து அதை பிடிச்சி அப்படியே மீனை நாங்கள் எடு எடுப்போம் அதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா பழையை புடவைங்கள எடுத்துகிட்டு போயிட்டு ஆற்றில தண்ணி கொஞ்சம் கம்மியாக இருக்கற பகுதியில் ஓரமாக அயிரை மீன் பிடிப்போம் அயிரை மீன் பு எ பெ எங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்க தான் கூட போய் பிடிச்சி அதுக்கப்புறம் அதில் அதை எடுத்துகிட்டு வந்து நாங்கள் வந்து விள்ளாடுவோம் வீட்டில் வச்சு விள்ளாட்றதுன்னா எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் மறுபடியும் பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒரு சில டைத்தில் சோறு எடுத்துகிட்டு போயிட்டு பிடிப்போம் அதை பொட்டுக்கடல்ல எடுத்துகிட்டு போயிட்டு பொட்டுக்கல்லைய மி மிக்ஸியில் அரைச்சி அதை வந்து உணவு மாதிரி போட்டு அப்படி போட்டு மீன் பிடிச்சி பழகிருக்கிறேன்